பள்ளியில் எனக்கு பிடித்த பாடம் வந்து தமிழ் தான் ஏனால் தமிழில் வந்து அந்தக்காலத்துலேருந்து இந்தக்காலத்து வரைக்கும் வாழ்ந்த மன்னர்கள் அவர்களைப்பற்றிய புறநானூறுகள் எல்லாத்தைப்பற்றியும் தெளிவாக இருக்கும் அந்தக்காலத்தோடய கட்டிடங்கள் கோயில் அம்சங்கள் கட்டிடக்கலைகளின் வழிமுறைகள் பற்றி அது எல்லாமே சிறப்பாக சொல்லி இருப்பாங்க சங்ககால புராணங்கள் எல்லாமே அதில் டீடைலாக இருக்கும் தஞ்சாவூர் கோவிலில் பற்றிவுள்ள ராஜராஜசோழன் கட்டின அந்தக்கோயில் பற்றியும் டீடைலாக இருக்கும் தமிழ் வந்து அந்தக்கோயில் அடிப்படையாகப் பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து மெய் எழுத்து இதை அடிப்படையாகக் கொண்டு அதை கட்டி இருப்பாங்க புறநானுறு அகநானூறு இதைப்பற்றிய தெளிவாக எல்லாமே தமிழில் வந்து சிறப்பம்சங்களாக இருக்கும் இப்போ தஞ்சாவூர் கோயிலை பற்றின ஃபுல் இதுவும் அதில் இருக்கும் அந்தக்கோயிலுக்கான கட்டிடக்கலைகள் அதோடய சிறப்பம்சங்கள் எல்லாமே தமிழை வச்சுதான் கட்டியிருப்பாங்க உதாரணத்துக்கு தமிழ் உள்ள உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து இதில் உள்ள அந்த அடியை வச்சுதான் அந்த கோயிலே கட்டியிருப்பாங்க சங்க இலக்கியங்கள் பற்றி எல்லாமே இருக்கும் மன்னர்கள் அப்போ ஆட்சி செஞ்ச சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இவங்களைப் பற்றி எல்லாமே தெளிவாக இருக்கும் இதை மாதிரி தமிழ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் கட்டிட கட்டிடக்கலைகள் எல்லாத்துலேயுமே வந்து சிறப்புற்றது வந்து தமிழ் தான் தமிழ் வந்து முதன்மையான மொழி மூத்த மொழி எல்லாரும் பேசப்படுகிற ஒரு மொழி